நல்லா வந்து வெயில் அடிக்கிறப்போ தான் வந்து ஊட்டி கொடைக்கானல் அப்போலாம் போகணும் ஏன் அப்படின்னா வந்து நம்ம மழை பெய்கிற டையத்தில் அப்படிலாம் போனோன்னால் அங்கேயும் போய் ஒரே மழையாக இருக்கும் நம்ம போகிற டிராவலிங்கும் வந்து நல்லா இருக்காது நல்லா வந்து வெயில் சீசனில் வந்து நம்ம எங் போனோம் அப்படின்னா நம்ம வந்து ஊட்டி கொடைக்கானல் இந்தமாதிரியான இடத்துக்கு போனோம் அப்படின்னா நமக்கு வந்து இங்கேருந்து வெயிலேருந்து நம்ம வேறே ஒரு இது வேறே ஒரு கிளைமேட்டுக்கு மாறின மாதிரியும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வந்து நம்ம வந்து போகிற வழியில் இந்த மழையாலேயோ எதுனாலேயும் வந்து ஒரு தடங்கல் ஏற்படாது நம்மளோட பயணமும் வந்து ரொம்ப ஈசியாக இருக்கும் நம்ம ஊட்டி கொடைக்கானல் போகிறது மூலிமா ரொம்ப நம்ம குளிர்ச்சியான ஒரு கிளைமேட்டை வந்து அனுபவிக்கலாம் மற்ற குளிர் நாளில் வந்து கிளம்புனோம் அப்படின்னா வந்து அங்கே ஓவர் குளிராக இருக்கும் நம்மளால வந்தே அந்த சூழ்நிலையில் வந்து இருக்க முடியாது நம்ம வந்து அந்த உடம்பு வந்து ஏற்றுக்காது ரொம்ப குளிர் டையத்தை டையத்தில் இங்கேருந்து போனோன்னால் அங்கே இதை விட குளிர் அதிகமாக இருக்கும் ஸோ நம்மளால ஏற்றுக்க முடியாது நம்ம வெயில் காலத்தில் கிளம்புனோன்னா அங்கே எப்போதும் இருக்கற மாதிரியான கிளைமேட்டு இருக்கும் நமக்கும் வந்து க உடம்பு வந்து ரொம்ப வந்து ஏற்றுக்கும்